நாங்க வீட்டுலேயே வைத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிச்சுன்னா ஒரு வேது பிடிப்போம் வேது பிடிச்சா சளி சரியா ஆகிடும் அதுக்கப்புறம் சளி அந்த அந்த சளிக்கே பார்த்தீங்கன்னா தூது இலை பறித்து அதை ஊறுகாய் அரைத்து அதை சாப்பிட்டாக்கா அது சரியாகிடும் அதுக்கப்புறம் வந்து மூட்டுவலி வந்துச்சுன்னா முடக்கத்தான் எல பறிச்சி அது வந்து தோசை மாவில் சேர்த்து அது வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டா அது சரியாகிடும் அதுக்கப்புறம் தூது இலய இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருங்கை இல அந்த மாதிரி வந்து மிளகு அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சூப் வச்சு அதை குடிக்கும் போது அந்த பிபிக்கு அது சரியாகிடும் அதே மாதிரியே சுகர்க்கு வந்து வெந்தயம் அந்தமாதிரி காலையில் ஊற வச்சு அந்தமாதிரி அதை சாப்பிடும்போது அந்த பிபி அளவும் குறையும் இப்படியா ஒவ்வொரு நாட்டு வைத்தியமா பண்ணுவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்களும் கீழே விழும்போது அது காலில் கையில் வெட்டிக்கும் வெட்டிக்கு அப்போ அது வந்து ரத்தம் வரும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுடர் இல்லை மஞ்சப்பொடி அந்த மாதிரி எதுனா வச்சு சரி பண்ணால் அந்த காயமும் ஆறிடும் இப்படியே நாங்கள் ஒவ்வொரு வைத்தியமும் நாங்கள் வந்து வீட்டுலேயே நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுடுவோம் செய்வோம் இதுவும் எங்களால் முடியலைன்னா நாங்கள் மருத்துவமனைக்கு போவோம்